எங்கள் தொழிலே மீன் பிடிக்கிற தொழில் தான் நான் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் போவாங்க மீன் பிடிக்கப் போவாங்க நான் அப்போ சின்னப் பிள்ளையா இருக்கும் போதெலாம் நானெலாம் பார்க்குறேன் ரொம்ப சின்னப் பிள்ளையா இருந்தேன் அவங்க பெரிய வலைலாம் எடுத்துன்னு போய் பிடிச்சின்னு வந்தாங்க மீன்லாம் நல்லா பெரிய பெரிய மீனெலாம் பிடிச்சின்னு வந்தாங்க பார்க்கறேன் நானும் நானும் கேட்கறேன் அப்போ ரொம்ப நான் சின்னப் பிள்ளையா இருந்தேன் அப்புறம் மீனு அவங்க வலை எடுத்துன்னு போகும்போதுலாம் நானும் இந்த மாரி வரவான்னு கேட்டோன்னே இல்லை நீ ரொம்ப சின்னப் பிள்ளையா இருக்கிற வேணாம்னு சொன்னவொடன்னே ஒரு மூணு நாளாக ஒரு நாலு நாளாக கேட்டுன்னு இருக்கிறேன் அவங்களும் இட்டுன்னு போகிற மாரி தெரில அப்புறம் அவங்க எடுத்துன்னு போகிறாங்க பெரிய பெரிய வலை சின்ன வலைலாம் எடுத்துன்னு போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு போன அதுக்கப்புறம் போய் பார்க்கறேன் போடுறாங்க வலை இந் இந்த இந்த இடத்துல போட்டால் அந்த இடத்துல இருக்கிற மீன் மாட்டுன்னு சொல்கிறாங்க நானும் கவனிச்சுன்னுக்குறேன் போடுறாங்க மீன் வலையை போட்டோன்னே மீன் மாட்டுது பிடிச்சி இட்டுன்னு வந்து கரைக்கு எடுத்துன்னு வராங்க மீன் திரும்பியும் வலையை போடுறாங்க இழுத்துன்னு வராங்க அப்புறம் பார்த்தேன் ஒரு திரும்பி மூணா நாள் இட்டுன்னு போன ஒரு நாலு நாள் இட்டுன்னு போனாங்க ஒரு அஞ்சு நாள் இட்டுன்னு போனாங்க இட்டுன்னு போய் வந்து பார்த்தாங்க எங்கள் அப்புறம் அப்டே இட்டுன்னு போய் ஏன் தாத்தா ஸ் என் தாத்தா ஒரு மாதிரி சொல்லிக் கொடுத்தாரு எங்கள் அப்பா ஒரு மாதிரி சொல்லிக் கொடுத்தாரு அது அவங்க அது ரெண்டுத்தையும் பார்த்து நானும் போட்டுப் பார்த்தேன் அவங்க எதிர்க்கையே போட்டு பார்த்தேன் வலையை ஆ மீன் கிடைக்கவே இல்லை மீன் ஒரு ரெண்டு டைம் நாலு டைம் மூணு டைமும் போட்டு பார்த்தேன் கிடைக்கவே இல்லை மீன் போக போக அதுக்கப்புறம் ஒரு சில மீன் ரெண்டு சில மீனெலாம் மாட்டுனுச்சி மாட்டி இதுமாரி சொன்னேன் எங்கள் தாத்தாக்கிட்ட எங்கள் அப்பாக்கிட்டேயும் சொன்னேன் இது மாரி மீனு மாட்டிக்கிச்சுன்னு சொன்னேன் சரிடா நீ இன்னும் போடுறா இன்னும் போட்டவொடன்னெலாம் மீன் சிக்காது இன்னும் நாள் ஆகும் நீ போட்டுகின்னே இருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வளர வளர நானும் தனியாக போய் கடலில் போய் மீன் போட்டு பார்த்தேன் மாட்டிக்கிச்சு மாட்டினவொன்னயே பரவாலை அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் போகிறேன் தனியாக வலை எடுத்துன்னு போகிறேன் கடல் நல்லா போகிறோம் ஒரு எத் ஒரு ஒரு இடத்துலயும் போட்டு பார்க்குறேன் வலை நல்லா மாட்டுச்சு நல்லா பெரிய பெரிய மீன் என்ன மீனா இந்த பான் கெளுத்தி விறாலு ஜிலேபி கொரவை நல்லா பெரிய பெரிய மீனெலாம் பிடிச்சி இட்டுன்னு ஒன்னொன்று பெரிய பெரிய வெயிட்டாக இருக்குது அது மீனெலாம் இட்டுன்னு வந்து சாப்பிட்டு கொடு அங்கே வீட்டில் நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்துச்சி மீன் பிடிச்சின்னு வந்து அதுக்கப்புறம் நான் ரொம்ப வளர்ந்துட்ட பிறகு நான் ஒரு தோ வலையை எடுத்துன்னு போய் எடுத்துனு போய் பெரிய பெரிய மீனெலாம் பிடிச்சின்னு வந்து வீட்டில் இதுமாரி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு நாலு பேர் நான் ஒரு நாலு பேருக்கு எடுத்துன்னு வந்து நாலு பேரு இட்டுன்னு வந்து அவர்களுக்கு சொல்லித் தர மாரி இப்போ என் தாத்தாவும் சொல்லி என் தாத்தா சொல்லிக் கொடுத்து எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது அந்த விதத்தில் நான் ஒரு நாலு பேர் வேலைக்கு வெச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இட்டுன்னு வந்தால் அவங்களும் நல்லா இந்தெந்த இடத்துல வலையை போட்டு அப்படி வலையை போட்டு இங்கே வலையை போட்டு அவங்களும் பிடிச்சி அவங்க தனியாக விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களும் நல்லா பெரிய பெரிய மீன் பிடிச்சி இது பண்ணி விட்டு இப்போ எங்கள் தாத்தா சொல்லிக் கொடுத்து பரவாயில்ல அந்தளவுக்கு இப்போது மீன் பிடிச்சின்னு வந்து நாங்கள் இட்டுன்னு வந்துட்டோம் மீன் நல்லா பெரிய மீன் சின்ன மீன்லாம் எடுத்துன்னு வந்து போட்டாங்க ரொம்ப கடல் ரொம்ப கடல் உள்ளெலாம் போனோன்னால் வலை போட்டவொடன்னே மாட்டினுச்சு அது மீன் அதுக்கப்புறம் போட்டு இட்டுன்னு வந்து செல்வோம் அந்த நாலு பேரும் இப்போ என்னோடய போனவங்கலாம் ஒரு நாலு பேரு நல்லா வளர்ந்துட்டாங்க அவங்க ஒரு பாதி பேர் வேலை வெச்சு அவங்க நல்லா பெரிய பெரிய மீனெலாம் இட்டுன்னு வந்து செஞ்சு அவங்களும் வீட்டில் கொடுத்து விற்று அவங்க ஒரு நல்ல நிலமைக்கி ஆகி பரவால்லை அவங்களும் இதாகிட்டாங்க மீன் செஞ்சு ஒரு இதாயிட்டாங்க